என் என்னோடய காலேஜ் லைஃப் பற்றி சொல்லணுன்னால் ரொம்பவே வந்துட்டு அருமையான காலங்கள் நா நாங்கள் வந்துட்டு எங்கள் கிளாஸில் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருந்தோம் எல்லோருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியாக இருந்தோம் அதுலேயும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரெண்டு ஒரு ஒரு பொண்ணுதான் அவங்க அவள் கூட தான் எங்கள் போனாலும் போவேன் நிறைய வந்து எங்கள் காலேஜ் வந்து பீச் சைடு இருக்கறதுனால் அப்பப்போ வந்து பீச்சுக்கு போவோம் அப்புறம் நிறைய பிளேஸ் மாலு அந்தமாதிரி பிளேஸ்க்குலாம் வந்துட்டு போயிருக்கோம் அப்புறம் வந்துட்டு அப்றம் நிறையா பக்கத்தில் வந்து பூங்காலாம் இருக்கும் அங்கேலாம் வந்து போயிருக்கோம் அப்புறம் வந்துட்டு காலேஜில் வந்து டூர்க்கெலாம் கூட்டி போயிருக்காங்க மகாபலிபுரத்துக்கு டூர் கூட்டி போனாங்க மஹாபலிபுரத்தில் நிறைய ப்ளேஸ் வந்துட்டு அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து சிற்பங்களாக இருந்துச்சு பார்க்கவே வந்துட்டு நிறையா பொருட்கள் வந்துட்டு வாங்கினோம் அங்கே கல்லால் வந்துட்டு செயின்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வாங்கினோம் அப்புறம் கடற்கரை கோவில் கூட்டு போனாங்க பீச்சுக்கு போனோம் நிறைய ஃப்ரெண்ஸோடு என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்புறம் காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு நிறையா அதாவது எப்படி சொல்கிறது ஃபால்ஸுக்கு போயிருக்கோம் குற்றாலமுக்கு போனோம் அங்கே வந்துட்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஒரு கிரீனிஷ் ப்ளேஸாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு சில் ப்ளேஸாகவும் இருந்துச்சு ரொம்பவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு பொற்காலமாக இருந்துச்சு காலேஜ் லைஃப்